நான் வந்து எங்கள் வீட்டில் பொதுவாக பாத்திரம் கழுவும்போது தேங்காய் நார்தான் யூஸ் பண்ணுவேன் வந்து ஈயப் பாத்திரம் இல்லைனா வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கிற பாத்திரங்கள்லாம் வந்து இரும்பு நார் இருக்குது இரும்பு நார் வச்சு சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன் விளக்கி கழுவுறதுக்குனு தனியாக சோப்பு இருக்குது அந்த சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுவேன் அதை வச்சு தேய்க்கிம்போது என்னென்னு பார்த்திங்கனா நல்லா சுத்தமாக இருக்கும் ஈயப் பாத்திரமெலாம் வந்து வழவழனு இருக்கிறதுக்கு அந்த இரும்பு நார் வச்சு தேய்க்கும்போது அந்த வழவழப்பு வந்துடும் அந்த மேலே உள்ளே வந்து மஞ்சைய மஞ்சள் கறையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்துடும் அது வந்து அப்படி கழுவும்போது சுத்தமாக இருக்கும் பாத்திரம் பார்க்கறக்கு வெள்ளையாக பளிச்சின்னு இருக்கும் நம்ம வந்து அதை எடுத்து அடுத்து பயன்படுத்தும்போது நல்லாயிருக்கும் அந்த பாத்தரத்தை பார்க்கும்போது பொதுவாக வந்து மற்ற சில்வர் பாத்திரம் இதெல்லாம் வந்து தேங்காய் நாரில்தான் நான் வந்து விளக்குவேன் சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன்